முதல்லலாம் நம்ம நேரில் போயிட்டு பேங்கிங் அது பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அதில் வந்துட்டு நிறைய செலவுகள் இருந்து நிறையா வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு மணி டெப்பாஸிட் பண்ணுறது வித்ட்ரா பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது இப்போ இது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு புதுசாக ஈஸியான ஒர்க் வந்துடுச்சு நம்மளால் வந்துட்டு ஆன்லைன் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருந்து ஒருத்தர் ஒருத்தர் கிட்டருந்து இன்னொருத்தருக்கு நம்ம மொபைல் மூலையமாவே ஒருத்தருக்கு அனுப்பலாம் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ஒர்க்காக இருக்குது இதுனால நமக்கு டைமும் நிறையா கம்மி ஆகுது ஓ பேங்க்குக்கு போய் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த வேலைய செய்கிறதுக்கு இங்கே நம்ம வீட்டில் நம்ம கையில் இருக்க மொபைலை வச்சிட்டே வந்துட்டு நம்மளால ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம பணம் அனுப்புகிறதோ நம்ம அவுங்கக்கிட்ட இருந்து நமக்கு அனுப்புறதோ அந்தமாதிரியான இருக்குது நான் வந்துட்டு எதை யூஸ் பண்ணுவேன்னா இணையத்தில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா நமக்கு உதவியாக இருக்கும் ஆனால் அதுலேயுமே நிறையா தீங்கு இருக்குது நிறையா நமக்கும் அதில் நிறையா பிரச்சனைகள் வர வேண்டியது இருக்குது ஆனால் எது எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வந்து பார்த்து கவனமாக உபயோகிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு நல்லது தான் நடக்கும் அதுவும் இல்லாமல் நேரம் நிறையா நமக்கு மிச்சம் ஆகும் போய் பேங்கில் போயிட்டு அந்த ஒர்க்க பார்க்கறதுக்கு நேரில் அது போனில் நம்ம கையில் இருக்க போனை வச்சி ஈஸியாக ஒரு வேலையை முடிச்சிடலாம் இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்டர்நெட் பேங்கிங்குன்றது